என்னோட வாழ்க்கையில் ரொம்ப மதிக்குறது வந்து மரியாதை தான் இப்போ குடும்பமாயிருந்தாலும் சரி ஃப்ரெண்டாகருந்தாலும் சரி அவங்க வந்து நம்ம கொடுக்குற மரியாதை பொருத்து தான் அவங்ககிட்ட பழகுறதுக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்க வந் நம்மளை வந்து திட்டுவாங்க தான் திட்டமாட்டாங்கன்னு இல்லை எப்பயுமே திட்டுறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு சிலதுன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்போவுமே திட்டுறாங்க நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படினா வந்து அவங்கள வந்து விட்டுவிட்டு நான் விலகிவிடுவன் ஏன்னா வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்லுறது பிடிக்காதவங்களா நம்ம கூட இருந்துகிட்டு அவங்கள வந்து நம்ப நிற்கவச்சி என்கூட இரு இருன்னு அப்படி சொல்லுறதுலாம் வந்து முடியாது நீங்கள் வந்து நம்மளை மதிக்கல நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படினு தெரிஞ்சால் அவங்கள வந்து கண்டுக்காமல் விட்டுரணும் அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எதுவும் பண்ண கூடாது அடுத்து நம்ம கூட யார் வந்து நம்பளை மதிச்சு நம்ம கூட இருக்குறாங்களோ அவங்க கூட வந்து அவங்களுக்கு தேவை அவங்க கூட நம்ம இது இருந்ததுனால அவங்க வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து எனக்குலாம் ரொம்ப வந்து மரியாதை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அது வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மரியாதையை எதிர்பார்ப்பன் மரியாதன்னா நம்ம போனால் வணக்கம் வைக்கிறோம் அப்படின்றதுலாம் இல்லை நம்மளை பார்த்து அவங்க சிரிக்குறாங்க நம்ம கிட்ட ஒழுங்காக பேசுகிறாங்க அப்படின்றததும் வந்து மரியாதை தான் நம்மளை வந்து யாரும் நடிக்காமல் நம்ம கூட உண்மையாக இருந்தாங்கனா அதுவே வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா நல்லாருக்கும் அதனால வந்து நான் எதிர்பார்ப்பன்